நார்மலாக நம்ம வந்து ஒரு தோட்டம் ஒரு செடி வைக்கையில் நல்ல ஆழமா குழி நோண்டணும் மொதலில் மேலோட்டமாக வைக்கக்கூடாது அப்படி மேலோட்டமாக வச்சோம்னால் வளரும் ஆனால் அதோடய வேர்கள் வந்து கனமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் ஆழமாக வைக்கணும் தண்ணி நல்லா ஊற்றணும் அப்படின்னு இது சொல்லி அவங்க செஞ்சனால எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த இது வந்து ரொம்ப அ அழகா வந்திருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தோட்டம் வந்து அந்த பூந்தோட்டம் பூத்து பழங்கள் விட்டிருக்குறத பார்க்கையில நம்ம சொல்லி செஞ்சனாலே தான இவ்வளோ அழகா இருக்குது அப்படிங்கையில அதை பார்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம இந்தமாதிரி நிறையா கற்றுக்கிட்டு மற்றவங்கக்கிட்டையும் சொல்லணும் அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு ஒரு விதைய நட்டுட்டோம்னால் அது முளைக்குதா முளைக்குதான்னு தோண்டி தோண்டி திரும்ப பார்க்கக்கூடாது ஏதா இருந்தாலும் அதுமேல் ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்றேன் இன்னோன்று வந்து அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொன்னது வந்து கொஞ்சம்நாள் வந்து பார்க்கையில நம்ம நெனைச்ச மாதிரி இருக்கே அப்படிங்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தாஏ இருந்தாலும் அப்படிதான் நம்ம வந்து நம்பிக்கை வச்சு ஒரு விதைய வெதைச்சோம்னா அது கண்டிப்பாக நம்ம நம்பின மாதிரி திரும்ப நமக்கு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இது வந்து ஒரு ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் தன்னோடய கொழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கிறதும் சரி ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்